எனக்கு வந்து எழுதுவது அப்டிங்கிறது மிகவும் பிடிக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன கதைகள் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சிறுகதைகள் மாதிரி எழுதுறது இல்லைன்னா ஒரு புதுக்கவிதைகள் ஏதோ ஒரு புது கவிதைகள்னால் அப்போ புதுசாக எழுதக்கூடிய தன்மை அதெல்லாமே இருக்கும் ஸோ வந்து பொழுதுபோக்கான நேரங்களில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கவிதைகள் அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி இருக்கக்கூடிய தாத்தா இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றியோ இல்லை ஒரு பொருள்களை பற்றியோ எழுதக்கூடிய இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும அதுக்கப்புறமா ரொம்பவே சோர்வான நேரங்களெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிறுகதைகள் எழுதக்கூடியதும் அந்த மாதிரியான நேரங்களை பொழுது போக்குவதற்காக எழுதுவதும் எனக்கு வந்துட்டு இருக்குது ஸோ எழுத்து அப்படிங்கறது இந்த பொழுது போக்குக்காக மட்டும் நின்று விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன லட்சியமும் வச்சுருக்கேன் ஸோ எழுதுவதன் மூலம் நான் என்ன சாதிக்க நினைக்கிறேன் அப்படீன்னு சொல்லி பார்த்தோம் அப்படீன்னா வந்துட்டு ஒரு பெரிய எழுத்தாளராகவோ ஒரு பெரிய டிவி ஷோவில ஒரு ஜட்ஜாகவோ இந்தமாதிரி அந்தமாதிரி அப்படிங்கறதெல்லாமே இல்லை ஒரு சின்னதாக நம்ப எழுதக்கூடிய ஒரு கவிதையோ இல்லை ஒரு சிறுகதையோ வந்துட்டு இதை நான்தான் எழுதினேன் அப்படிங்கற அந்த ஒரு பேர் வந்துட்டு ஒரு நாலு மக்களுக்கோ ஒரு நாலு பள்ளிகளுக்கு இல்லைன்னா கல்லூரிகளுக்கு சென்று சேர்ந்தாலே போதும் அதுதான் என்னுடைய லட்சியம் ஸோ நான் எழுதக்கூடிய ஒரு சிறுகதை இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு தெரிகிறது அப்படின்னால் அது போதும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எழுத்து பணிகளில் வந்துட்டு என்னோடைய அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக என்ன இருக்கும் அப்படின்னா நான் எழுதக்கூடிய ஒரு சின்ன சின்ன சிறுகதைகள் வந்து பள்ளி கல்லூரிகளில் சென்று சேரணும் அதை வந்துட்டு நிறையா மாணவர்கள் மாணவிகள் வந்து படிக்கணும் அப்படிங்கறது தான்